தமிழ் இலக்கியம் பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே உலகில் தலைசிறந்த இலக்கியம் ஒன்றாக இருக்குது அந்த ஒன்றுதான் நம்ம தமிழ் இலக்கியம் அந்த இலக்கி இலக் இலக்கியம் பார்த்துட்டீங்கன்னா வெண்பா குரல் புதுக்கவிதை கட்டுரை பழமொழி தொண்ணூற்று வகையான சிற்றிலக்கியங்களும் இருக்குது இந்த இலக்க இலக்கியத்தில் நம்ம தமிழ் கலைன்னு பார்த்துட்டீங்கன்னா சிற்பக்கலை ஓவியக்கலை அந்தமாதிரி அப்புறம் வந்து சி சிலம்பாட்டம் கோலாட்டம் பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு அப்புறம் வந்து கலை வந்து மூன்று வகையாக இது வருது அது வந்து இனம் மொழி தேசம் பன்னாட்டு சார்ந்த ஒன்றா நம்ம கலை வந்து இருக்குது இந்த கவிதைன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கவிதை வந்து பாரதியார் கவிதை பாரதியார் பாரதிதாசன் கவிதையெல்லாம் ரொம்பவுமே பழமை வாய்ந்த கவிதையாக நம்ம தமிழ் தமிழுக்கு வந்து ரொம்ப சிறப்பு அளிச்சிகிட்டு வருது இந்த கவிதையை பார்த்துட்டுதான் இப்போ வந்து நாடகம் நடனத்திலலாம் இந்த கவிதை போற்றிதான் பெரிய பெரிய இதெல்லாம் இயக்கமெல்லாம் நடந்துகிட்டு வருது